அஞ்சு பத்து ஆயரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என் கணவரின் பிறந்தநாள் பதினேழு நாலு ஆயரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு என் மகளின் பிறந்தநாள் எட்டு அஞ்சு இரண்டாயிரம் என் தம்பியின் பிறந்தநாள் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என் பெரியப்பாவின் பிறந்தநாள் அன் அஞ்சு இரண்டு ஆயரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என் அக்காவின் பிறந்தநாள்